ஒரு குடும்பத்தில் விவசாயி இருந்தும் சிலப்பேர் அது விவசாயம் செய்யாமல் வெளிநாடுகளுக்குல்லாம் ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படின்றதுனா என்னென்னா விவசாயம் பண்ணுறதுல இருக்கிற பெனிஃபிட் வந்து அவங்களுக்கு தெரியலைனு நான் சொல்வேன் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று தான் இருந்தாலும் ஒரு பேரெண்டாக அவங்க யோசிக்கிறது என்னென்னா சரி நம்ம படிக்காததினாலதான் இந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம பையனும் அந்த மாதிரி இருந்துவிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் படிக்க வைச்சி வெளிநாடு அனுப்புறாங்க அதெல்லாம் தப்பு சொல்லலை இருந்தாலும் வாழ்க்கையில் விவசாயமும் முக்கியம் அப்படின்றது தான் நான் சொல்லவர்றேன் ஏதோ எனக்கு தெரிஞ்சது இப்போ லைஃப்பில் எல்லாமே ரொம்ப முக்கியம் தான் இல்லையா எல்லாமே ரொம்ப முக்கியம் விவசாயம்ன்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோடய பெனிஃபிட்டுலாம் தெரியாததினால தான் நிறைய பேர் வந்துட்டு சே என்ன ஒரு ஒர்க் இதெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இந்த வெயிலில் மழையில அடிச்சுட்டு அதெல்லாம் தாண்டி வர்றது தான் அதோடய பெனிஃபிட்டே அது அதோடய முக்கியத்துவம் அதெல்லாம் சிலர் தெரியாமல் தான் இந்த மாதிரி குடும்பத்தினர் கஷ்டப்படுறதும் தெரிஞ்சும் சிலப்பேர் ஹெல்ப்புக்கு கூட போகாமல் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப வந்து தப்பான ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது விவசாயங்கறதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரையுமே அது ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று மற்றவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படின்னு தெரில என்னைப்பொறுத்த வரைக்கும் என்னோட லைஃப்பில் விவசாயங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று நிறையப்பேர் அதோடய பெனிஃபிட்ஸ் தெரியாமல் தான் இந்த மாதிரிலாம் இருக்காங்க ஸோ சில பேர் சொன்னால் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்காங்க சிலப்பேர் என்னது இவங்க சொல்கிறாங்கங்கறதுக்குக்காக நம்ம லைஃப் ஆரம்பித்தோம்னா நம்ம லைஃப் இப்படியே முடிஞ்சுப் போய்டும் நம்மளே இப்படி ஆரம்பித்து இங்கேயே தான் இருக்கணும் அடுத்தடுத்த ஜென்ரேஷனும் இந்த மாதிரியே போய்டுமோன்ற பயத்தில் அடுத்தடுத்த லெவெலுக்கு அவங்க போய்ட்டு இருக்காங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் விவசாயம் பண்ணுறவங்களோட மகன்கள்லாம் படித்து ஒரு முன்னேற்றத்துக்கு வர்றது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் இல்லையா எனக்கு ரொம்ப பெருமையான விஷயந்தான் பட் அவங்க அப்படியே அதயே ஃபாலோவ் பண்ணி வெளிநாட்டிலே செட்டில் ஆகிட்டு அங்கேயே இருந்துவிட்டா விவசாயத்தை யார் பாத்துக்கிறது அதுவும் ரொம்ப முக்கியம் இல்லையா லைஃப்புக்கு ஆனால் விவசாயம் பண்ணுறவங்க இல்லைன்னா ஏன் நம்ம யாருமே கிடையாது ஸோ அதுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய கருத்து எல்லோருமே அதை ஃபாலோவ் பண்ணணும் அதான் லைஃப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த விவசாயம் பண்ணுறதால நம்மளுக்கு எந்த பைசா காசு எதுவும் அதிகமாக கிடைக்கறது இல்லையே எப்பவும் நஷ்டத்தில் தான் முடியுதே இதை வைச்சிட்டு எப்படி நம்ம லைஃப்பை ரன் பண்ணுறது அதுக்காக தான் நாங்கள் வெளிநாட்டுக்கு போகிறோம் அப்படின்ட்டு சிலப்பேருலாம் சொல்வாங்க அதெல்லாம் உண்மையான கருத்தாக உண்டுதான் சில நேரம் நம்ம லைஃப்புக்கு ஏற்ற மாதிரி தான் அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும் இல்லையா அது எத்தனை நாள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ முடியும் அப்படின்றதுலாம் உண்மை தான் ஏதோ அவங்களால் முடிஞ்சது எல்லோத்தையுமே ஃபாலோவ் பண்ணுற ஒருத்தங்க இதையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்லவர்றேன் வேறு எதுவும் இல்லை விவசாயம் ரொம்ப முக்கியமான ஒன்று